எங்கள் கிராமப்புறத்தில் வெற்றிகரமாக நடந்துட்டிருக்கற நிறைய கடையங் நடந்திட்டிருக்கு மளிகை கடை துணி கடை மா மற்ற மீன் கடை நான்வெஜ் கடை எல்லாமே சூப்பராக போயிட்டிருக்கு நாங்களும் மளிகை கடை வெச்சோம் மளிகை கடை வெச்சு மா ஆரம்பத்தில் கொஞ்சம் டல்லாக தான் போச்சு நா மக்களோடு இணைய இணைய மக்களோடு ஒத்துழைப்பு மூலியமா எங்களுக்கு இன்னும் இப்போது நல்லா போயிட்டிருக்கு மளிகை கடை மக்கள்கிட்ட நம்ம ஒருரூவா நம்மளுக்கு லாபம் கம்மியாக வந்தாலும் மக்களுக்கு ரோ லாபத்தை கம்மி பண்ணி முதலுக்குண்டான விலையில இருந்து ரூவாயை கம்மி பண்ணி கொடுத்தமுன்னா மக்கள் தேடி வருவாங்க அவங்களுக்குளு பொருள் திருப்தியாக இருக்கணும் மக்களோடு மனசு ஏ திருப்தி அடைஞ்சினா எங்களை தேடி வராங்க கஸ்டமரை தேடி வராங்க கஸ்டமரு தேடி வர்றாங்க அதே மாதிரி துணி கடையில் அதே மாதிரி தான் தரம் நல்லா இருக்கணும் தரத்துக்கு உண்டான பொருள் இருக்கணும் பொருளோடய விலையும் கம்மியாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சின்னா மக்கள் தேடி வராங்க எங்களை தேடி வந்து பொருள் வாங்கிகிட்டு போறாங்க அதே மாதிரி நான்வெஜ்ஜு கடையிலையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இப்போது கடையை மற்ற கடையில் எழுநூறுபா மட்டனுனால் இங்கே அறநூற்றம்பதோ அறுநூத்தி எண்பது ஒரு பத்து இருபது கம்மி பண்ணி கொடுத்தமுன்னா மக்கள் தேடி வருவாங்க கறியும் நல்லா இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் சுத்தமான பொருள் நா தரமான விலை இருந்துச்சின்னா மக்கள் தேடி வருவாங்க